மக்களவைன்னால் மக்களெல்லாம் தே சேர்ந்து ஓட்டுப் போட்டு தேர்ந்தெடுக்கிறது மக்களவை மாநிலங்களவை அப்படின்னா மாநிலங்களில் உள்ள அந்த எம்பிக்களெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது தான் மாநிலங்களவை மத்திய அரசோடய தலைவர் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவர் அவங்கலாம் வந்து அவங்க அந்த மாநிலங்களில் உள்ள அந்த எம்எல்ஏக்கள் சொல்றதை வைச்சு அவங்க முடிவெடுப்பார் தமிழக மாநிலத்தோடைய தலைவர் முதலமைச்சர் அவங்கல்லாம் வந்து இன்னும் இருக்கிற பிரதிநிதிங்க இன்னும் மக்களுடைய கொஞ்சம் கருத்துக்களெல்லாம் சேர்ந்து அதோடு மட்டும் இல்லாம இன்னும் அவங்களுடைய சபா இருப்பாங்கள்லை அந்த சப் மு முதலமைச்சர் அவங்கள்லாம் வைச்சு தேர்ந்தெடுத்து ஆலோசனை கூட்டத்தைக் கூட்டி அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுப்படி வந்து முடிவெடுப்பாங்க